செடி வகையில் வந்துங்க இந்த பூ வகையில் ரோஸு வளர்த்துனா கொஞ்சம் அழுகெலல்லாம் வராதுங்க பூ வந்து நல்லாருக்கு ரெண்டு நாள் மூணு நாள் போனாலும் கெடாது அப்புறோம் இந்த மல்லிகைப்பூ அப்புறோம் இந்த சம்பங்கி சொல்கிற பூவு இதெல்லாம் கொஞ்சம் வளர்த்துறக்கு நல்லாயிருக்கும் மத்த பூவுகல்லாம் வந்து அழுகி போகும் இந்த கனகாம்பரம் அந்த பூ இந்த பூவல்லாம் அது ஒரு நாள் வராதுங்க மல்லிகை ரோஸு இந்த கனகாமரம் பூவுக்கெல்லாம் வேலையே இன்றைக்கி இல்லைங்க யாரும் வைக்கிறதில்லைங்க இந்த பூதான் இன்றைக்கி மேக்ஸிமம் போயிட்ருக்குது முல்லை இதோடய சரிங்க பூ வகையில் அப்புறோம் வந்து வளர்ப்பு செடியில் வந்து எங்களுக்கு வந்து இந்த சப்போட்டா மரம் அந்த மரம் வந்து கொஞ்சம் காய் பழம் வந்து நல்லாருக்குங்க இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு சப்போட்டா வளர்த்துனா கொஞ்சம் வந்து விலையும் இருக்குதுங்க அது வந்து பழம் கெடாமையும் இருக்குதுங்க இப்போ ரெண்டாவது வந்து இந்த பப்பாளி மரம் போட்டால் அந்த பழத்துக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் மார்க்கெட் இருக்கிறதுனால அது கொஞ்சம் ஓடுதுங்க பழம் வகையில் இந்த மாதிரி தான் நம்ம ஏரியாவில் வந்து ஓட்ருக அப்புறோம் வாழைப்பழம் வந்து எப்பவுமே மா மொல வாழைகள் இருக்கிறதுனால வ வைக்கிறக்கு வரானுங்க இந்த மாதிரி போயிட்டுருக்குதுங்க அப்புறோம் வந்து செடி வகையில் வந்து கீரை வகையில் வந்து இந்த தண்டு கீரைங்க அப்புறோம் வந்து இந்த சுக்கிட்டி கீரையினு சொல்லுவாருங்க அது அப்புறோம் வந்து ரெண்டு மூணு கீரை வகைகளாம் வந்து உடம்புக்கு நல்லதுங்க சுக்கிடிக்கி மேக்ஸிமம் வந்து சுக்கிட்டி கீரை நல்லதுங்க அது போக கடுகு கீரையினு சொல்லுவாருங்க அது வெந்தய கீரைங்க இதெல்லாம் சாப்பிடா உடம்புக்கு நல்லதுங்க இப்போ இருக்கிற சூழ்நெலைக்கு இந்த மழைக்காலத்துக்கு அது போக வந்து அகத்தி கீரையினு சொல்லுவாருங்க இதெல்லாம் வந்து சாப்புடலாங்க